ஹலோ டோர் டெலிவரி உண்டுங்களா ம் ம் சரிங்க அதான் இங்கே தான் இந்த கடையில் தான் டோர் டெலிவரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் ம் ஆ சரிங்க அஞ்சு கிலோ மினிகேட் அரிசி வேணும் ஐநூறு மில்லி பால் பவுட்ரு வேணும் ஐநூறு கிராம் ம் சரிங்க அதான் டோர் டெலிவரி கொடுத்துருங்க பில்லு எவ்வளோன்னு போடுங்கள்

டெலிவரிக்கு தனியாக காசுங்களா ம் சரிங்க பில்லுலேயே போட்டுடுறீங்களா ம் சரிங்க அப்படி தான் கொடுத்துவிட்ருங்க இது ஆன்லைனில் கொடுக்கட்டுங்களா க பணம் இல்லை அந்த டோர் டெலிவரிக்கிட்டே பாய்க்கிட்டேயே கொடுத்து விட்டுருட்டுங்களா

ம் பில் போட்டு கரெக்டாக கொடுங்க

சரி பக்கமாக சொல்கிறேன் எங்கள் விலாசம் சொல்லட்டுங்களா எம் ஜி நகர் இப்போ இது பழைய ராஜேந்திரா ஹாஸ்பிட்டலு ரெண்டாவது மாடி ரெண்டாவது மாடி

எங்களுக்கு இன்னைக்கி இது சாயந்தரமாம்மா மாலை வேணும் ஐந்து மணிக்குள்ளே

ஆ தாங்க்யூ ம்